தமிழ்மொழி சிறப்பெல்லாம் வந்துங்க சொல்லவே முடியாதுங்கள் தமிழுக்கும் அமுதென்று பெயர் அப்படின்னு சொன்னாங்கள் தமிழ் மொழிக்கெல்லாம் மிக மிக சொல்லிலடங்காத எண்ணிலடங்காத சிறப்புகள் உண்டுங்க உதாரணத்துக்கு இலக்கணத்தில் உச்சரிப்புகள் வந்து நிறைய மாறுது இடம் பொருள் பொருளுக்குத் தகுந்த மாதிரி இலக்கணத்தில் பொருளிலக் பொருள் இருக்குது உச்சரிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லகரம் ழகரம் அது வந்து ழ அப்படிங்கிறது வந்து மிகவும் சிறப்பானதுங்கள்